நியூஸில் வந்து சொல்றது வந்து ஒரு சில விஷயம் வந்து கரெக்டாகவே இருக்கும் சன் டிவியில் வந்து ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு ராகேஷ்ன்றவங்க நியூஸ் பார்ப்போம் அவர் சொல்கிறது எல்லாம் கரெக்டாகவும் இருக்கும் சுவாரஸியமாகவும் இருக்கும் அவர் பேசுகிறது அவர் பேசுகிறது வந்து பாக்கிறதுக்கு நம்மள ஆ இந்த விஷயம் கண்டிப்பாக இப்படி இருந்திருக்கு அந்த மாதிரின்ற மாதிரி உண்மையான இதெல்லாம் சொல்வாங்க இந்த மழை இது வந்து சரியாக சொல்ல மாட்டாங்க மழை இன்னைக்கி வரும்னுவாங்க ஆனால் இன்னைக்கி வராது இன்னைக்கி வெயில் அடிக்கும் ஆனால் அன்னைக்கி பள்ளிகளுக்கு அனைத்தும் விடுமுறைன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அன்னைக்கி வந்து மழை பெய்யாது நல்லா வெயில் அடிக்கும் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போகிற அன்னைக்கு ரொம்ப மழை பெய்யும் அந்த மாதிரி விஷயம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் நடக்கும் அப்றம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி திருடு போச்சு அந்த மாதிரி சம்பவம் வந்து உண்மை உண்மையாக சொல்வாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்டு இந்த மாதிரி விஷயம் அப்றம் இந்த மாதிரி பாய்சன் கேஸு இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக சொல்வாங்க அப்றம் வந்து வேற பொய்யான விஷயன்னா இப்போ இந்த ஸ்ரீமதின்ற ஒரு பொண்ணு செத்துச்சு அதை நியூஸில் வந்து எல்லாம் பொய்யாக சொன்னாங்க ஆமா சி ஐ டிட்டே போய் கூட எல்லாம் தப்பு எல்லாம் இது சரியில்லை நியூஸை மாற்றி மாற்றி அதுலேயும் இதுலேயும் மாற்றி மாற்றி போட்டுட்டுருந்தாங்க ஆமாம் அந்த மாதிரி நிறையா நியூஸ் வந்திருக்கு இதை மாதிரி நியூஸ் சேனலில் வந்து கிருத்திக்கன் அந்த மாதிரின்னு ஒரு நியூஸ் சேனல் இருக்கு நக்கீரன் அந்த அந்த நியூஸ் சேனலில் வந்து எல்லாம் உண்மைகளை சொல்வாங்க எல்லா உண்மைகளையும் அதில் கண்டுபிடிச்சி எங்கே எங்கே தெரியலனாலும் அந்த உண்மைகளை வந்து கரெக்டாக சொல்வாங்க அப்றம் வந்து நக்கீரன் சேனலில் அப்றம் வந்து இந்த மாதிரி எல்லா சேனல்லேயும் அந்த மாதிரி சொல்வாங்க ஒரு ஒரு சேனல் ஒரு ஒரு நியூஸ் சேனலில் வந்து சரியாக சொல்ல மாட்டாங்க